தாவரங்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யணும் அப்படினாக்கா வந்து உரங்கள் தான் நான் சொல்லுவேன் உரங்களை வந்து சரியான சரியான அளவில் சரியான முறைல நம்ம பயன்படுத்தினோம் அப்படினாலே இந்த தாவரங்கள் வந்து நல்ல உற்பத்தி ஆகும் அதுவும் இல்லாமல் அது மண்ணோடய வளத்தை எதெல்லாம் பெருக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படினாக்கா செடிக்கு வந்து தண்ணி தண்ணி பாய்ச்சும் பொழுது ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு விதமாகருக்கும் தண்ணி பாய்ச்சும் பொழுது ஒரு செடி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுற விடுற மாதிரி இருக்கும் சில செடிகளுக்கு சில தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே அது தண்ணியை வந்து உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கிற ஒரு பக்குவத்தில் இருக்கும் சில செடிகள் வந்து வேரோடு பிடிங்கி நாற்றோடு நட்டால் தான் வந்து அது வளரும் சில தாவரங்கள் வந்து கிளைகளை முறித்து இப்போ வச்சோம் அப்படினாலே அது வந்து தன்னால் வளரும் அப்படியாப்பட்ட தாவரங்களை வந்து தாவரங்களெலாம் வந்து அந்தந்த முறையில் நம்ம வந்து உற்பத்தி செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான வெப்பநிலை இருக்கும் வெப்பநிலையில் வந்து இந்த இப்போது நெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாக்கா மழையும் வேணும் அது வெயிலும் வேணும் அதே பஞ்சு பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது வந்து வெயில் காலங்கள்லேயும் அந்த காற்றடி நாள்லேயும் தான் அந்த பருத்தி வந்து வெடிக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு இயற்கையாகவே ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அது மாதிரி பூச்செடிகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது இப்போ சாமந்தி இருக்குது அப்படினாக்க சாமந்தியோடய விதைகளை வந்து நாம தூவி விட்டோம் முற்றின விதைகளை வந்து தூவி விட்டோம் அப்படினாலே அது வந்து தன்னால் உற்பத்தி ஆகிடும் இதுவே செம்பருத்தி இருக்குது அப்படினாக்கா செம்பருத்தி வந்து நம்ம வேரோடு இது பண்ண முடியாது அதனால அதோடய கிளைகளை வந்து இப்போ கிளைகளை ஒடித்து அந்த கிளைகளை வந்து இப்போ இது பண்ணனோம் அப்படினாக்கா தான் அது மண்ணில் ஊன்றினோம் அப்படினாலே அது முளைக்கும் ரோஜா பூச்செடி இருக்கட்டும் ரோஜா பூச்செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஜா பூ செடியோடய கிளைகள் வந்து கட் பண்ணி அதுக்கு அப்புறம் அதை உருளைக்கிழங்கு அல்லது வேறே தக்காளி இது மாதிரி வைத்து மண்ணில் வச்சு இப்போ பதியம் போடுகிறது அப்படினு சொல்லுவோம் அதே மாதிரி மல்லிகை பூவுக்கும் அந்த மாதிரி தான் பதியம் போட்டு தான் வந்து செடிகளை வந்து அதிகமாக பெருக்குவாங்க இந்த முறைகளை பயன்படுத்தினாலே தாவரங்களை வந்து அதிகமாக வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு தோட்டத்தை வந்து நம்மளால் நிச்சயமாக வந்து ரெடி பண்ண முடியும்